நான் இன்னும் கற்றுக்கொள்ளாத ரெஸிபி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இன்னும் இந்த பலகாரம் ஐட்டம்லாம் இன்னும் கற்றுக்கவே கிடையாது முறுக்கு அதிரசம் சீடை இதலாம் சுத்தமாக எனக்கு தெரியாது அது தான் வந்து நான் கற்றுக்காத ரெஸிபின்னு சொல்லலாம் முறுக்கு கூட கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த அதிரசம் அந்த சீப்பு முறுக்கு இதலாம் வந்து நான் வந்து இது வரையும் செஞ்சது கிடையாது அந்த மாதிரி பலகார ஐட்டம் வந்து நான் இது வரையும் ட்ரை பண்ணது கூட கிடையாது அதுலேயும் இந்த சீடை சீடை போட்டால் வெடிச்சிருன்னு சொல்வாங்க இது வரையும் நான் அந்த சீடையை ட்ரை பண்ணது கூட கிடையாது அப்றம் நான் ட்ரை பண்ணாத இன்னொரு விஷயம் என்ன அப்டியே அப்படின்னா நண்டு நண்டை பார்க்கவே எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நான் அந்த நண்டை வந்து நான் இது வரையும் ட்ரை பண்ணதே இல்லை அதை கிளீன் பண்ணதும் இல்லை அதை வாங்கி நான் செஞ்சதும் இல்லை ஏன்னா எனக்கு அது பார்க்கவே ஒரு மாதிரி அது எப்படி சொல்கிறது எனக்கு பிடிக்காது அதனால நான் அதை வந்து நிறையா செஞ்சு பார்த்ததில்ல எந்த இதுவுமே அப்டியே அப்படியே வாங்கிகிட்டு வந்தால் கூட நான் செய்ய மாட்டேன் எங்கள் வீட்டில் யாரையானா நான் செய்ய விடுவேன் எனக்கு அது வந்து சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது